இந்தியாவில்ல வந்துட்டு பிரபலமான நிறைய நடன வடிவங்கள் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நடனம் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க நெ அதில் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா நர்த்தகி நடராஜன் அப்படின்னு ஒருத்தவுங்க இருக்காங்க அவங்க பரத கலையில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமுள்ளவங்க அதை யாரை பார்த்து அந்த ஆர்வம் அவங்களுக்கு வந்துச்சு அப்புடின்னா வைஜெயந்தி மாலா அப்படின்னு ஒருந்தவங்க இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்துட்டு பரதநாட் பரதம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அந்த வைஜெயந்தி மாலாங்கிறவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டப்பா அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க இவங்களும் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பரதத்தை கற்றுக்கிட்டு உலகம் முழுக்க நிறையா இடத்துல வந்துட்டு மேடை ஏறி பண்ணிருக்காங்கள் இந்த நரத்தகி நடராஜன் வந்துட்டு எங்கே வந்துட்டு பிறந்துரு பிறந்தாங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் வந்து அனப்பானடிய வந்துட்டு அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க பிறந்துருக்காங்க இவங்க வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்கள் திருநங்கை அப்படின்ற ஒரு வேர்ட மொத முதல்ல யூஸ் பண்ணது வந்துட்டு இவங்க தான் நிறைய இடத்துல வந்து மேடை ஏறி பேசி தான் நடனமாடிருக்காங்கள் ஜப்பானில் வந்து ஒசாக்கா நகரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து திருவாசகத்துலேயும் தேவாரத்துயும்லே வந்துட்டு இந்த பாட்டுக்குளா வந்ட்டு டான்ஸ் ஆடிருக்காங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே கொஞ்சம் வியப்பாக இருக்குது இதுக்கெலாம் ஆட முடியுமா இந்த மாதிரி இதுலெலாம் அப்படின்னு இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா பாலசரஸ்வதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள் இவங்க தன்னோட ஏழு வயசுலேயே வந்துட்டு காஞ்சுபுரத்தில் போய் பரதநாட்டியலா வந்துட்டு ஆடிருக்காங்கள் பதினஞ்சாவது வயதில் பார்த்தோம்னா சங்கீத சமாஜம் அப்படின்ற ஒரு நடன நிகழ்ச்சியில் ஆடிருக்காங்கள் இவங்க நம்ம தமிழில் இந்தியா அரசோட பத்மவிபூஷன் அவார்ட் பெற்றுக்காங்கள் இந்த பால சரஸ்வதி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம நேஷ்னல் ஆந்த்தமா இருக்கிற ஜன கன மன கதி சாங்க்குக்கே வந்து டான்ஸ் ஆடிருக்காங்களா இந்த மாதிரி விஷயோல்லாம் கேட்கறப்ப மெய் சிலிர்த்து போது இந்த மாதிரி நடன கலைஞர் நம்ம சுற்றியும் நிறையா பேரு இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்துட்டு நல்லா போற்றணும் அவங்கெல்லாம் வந் நினச்சி ரொம்ப பெருமப்படணும்